ஹலோ இது பவானி ஸ்கூலுங்களா சரிங்க வந்து பிள்ளைய கொண்டாந்து அங்கே சேர்க்கலான்ட்டுங்க ஸ்கூலில் அதனால் வேறு பக்கம் இருந்துங்க போனாங்க இங்கே பக்கத்தில் வந்துட்டுங்க பவானி பக்கமாக அதான் அங்க சேர்த்து ஏ பிள்ளைய கொண்டு வந்து அங்கே சேர்த்துலானுட்டு இருக்குறேன்ங்க ஆ பதினொன்னாவது சேர்த்துறேங்க பத்தாவது முடிச்சிட்டாளுங்க பதினொன்னாவது சேர்க்குறேங்க நானூற்றம்பதுங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் வேணுங்கோ ஃபர்ஸ்ட் குரூப்பே சேர்த்திடுங்கோ சரிங்க சரிங்க ஹாஸ்ட்டல் எல்லாம் வேண்டாம்ங்க டெய்லி வேனில் வந்துருவாப்புலேங்க வேன் ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ வாங்குறீங்க சரிங்க சரிங்க அப்புறம் காலேஜுக்கு சரிங்க சரி சரி சரிங்க மூணு விதமாக கட்டிக்கலாங்களா மூணு டைம் கட்லாங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரி சரி சரிங்க அங்கே ரோட்டில் வந்து நிற்குங்களா அங்கே வீட்டு பக்கம் வருங்களா வேன் கொஞ்சம் உள்ளுக்க தள்ளி வரணும்ங்க ஆ இடமெல்லாம் இருக்குங்க காலையில எந்த டைம்மில் வருவீங்க அப்புறம் சாய்ங்காலங்க சரிங்க அஞ்சேகால் ஆகிடுங்களா சரிங்க சரிங்க

சரிங்க சரிங்க சரி நாளைக்கு ஃபோன் பண்ணுறோங்க ம் சரி வந்துடுறேங்க நாளைக்கு வந்துடுறேங்க சரிங்க சரிங்க